ஹலோ சார் மேஸ்திரிங்களா வணக்கம் சார் இது மாதிரி வீடு வந்து ஒன்று கட்டணும் நம்ப தெரிஞ்சவங்கள்து இப்போ செங்கல் இந்த சிமெண்ட்டுலாம் என்ன சார் ரேட்டு போகுது ஒரு கல் எவ்வளோ சார் வருது இப்போ சரி சார் நம்ம ஒரு அஞ்சாயிரம் கல்லை சொல்லும்போது இப்போ ஒரு அஞ்சாயிரம் கல் எடுக்கறங்க சார் நம்ம வீட்டுக்கு அப்போ அதே ரேட்டு போடுவாங்ளா இல்லை கொ கா குறச்சி போடுவாங்ளா அப்படிதான் இப்போ நிறையா எடுக்கறங்கள்ளல சார் எதோ ஒரு ரெண்டுரூவா கம்மி பண்ணுவாங்களா சரி சார் சரி சரி சார் சரி சரி சார் இப்போ சிமெண்ட் எவ்வளோ சார் வருது மூட்டை நல்ல கா ஒஸ்தியாக இருக்கறது சிமெண்ட்டு ஆற்நூறுங்களா என்னாங்க சார் முன்னூத்தம்பதுரூவா நானூறு மக்கல்லா இருதுந்ச்சி லோக்கலுங்களா சரி சார் இப் இப்போ ஆளுங்களுக்கு கூலி சார் ஒரு நாளைக்கு மேஸ்திரிக்கு எவ்வளோ பொண்ணாளுக்கு எவ்வளோ ஓகே சார் சரி சார் ஆமாம்ங்க அவங்களுக்கு அறுநூறுபா சரி இப்போ மெட்டிரியல் கான்ட்ராக்ட்டாக பேஸ்ட்டா மெட்டிரியல் கான்ட்ராக்ட் சார் எல்லாம் உங்கள்தே மெட்டிரியல் கான்ட்ராக்ட் இறக்கி நீங்கள் செஞ்சுக்கிறதுனா அதுக்கு எவ்வளோ வரும் கூலி வேலை செய்யுறது பொருத்து ஆஆ சரி சரிங் சார் சரி நாளைக்காக நான் வீட்டில் பேசிவிட்டு கூப்பிட்றேன் சார் உங்களுக்கு இதே டைமுக்கு கூப்பிட்றேன் சரிங் சார் சரிங் சார்